இந்த காலத்தில் மக்கள் என்ன தான் படித்து கல்வி அறிவோடய இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் ஒரு சில மூடநம்பிக்கையலாம் வந்து ரொம்பவே பின்பற்றுறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கனா பூனை குறுக்க போனால் வந்து கெட்ட சகுனம் இதே வந்து விதவைங்க வந்து யாருனா முன்னாடி வந்தால் அது ரொம்ப கெட்ட சகுனம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது தான் என்ன பற்றி சொல்லுவேன் ஏன்னால் என்ன நடக்கனுனு இருக்கோ அது தான் நடக்கும் யார் வரதுனாலோ ஏதோ பூனை குறுக்க போகிறதுனால இதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் நடக்காது இந்த மாதிரி ஒரு மூடநம்பிக்கையெல்லாம் பார்க்குறது வந்து எனக்கு எதுவுமே பிடிக்காது அதுவும் இல்லாமல் இந்த நல்ல நேரம் பார்க்குறது கெட்ட நேரம் பார்க்குறது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்ப்பாங்க ஏன்னால் இந்த நல்ல நேரத்தில் தான் போகணும் எம கண்டத்தில் போககூடாது அந்த மாதிரில்ல எல்லா நாளுமே நல்ல நாள் தான் என்ன பொருத்த வரைக்கும் சொல்லுவேன் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் அதுக்கப்புறம் நிறைய மூடநம்பிக்கைகளில் வந்து மக்களில் வந்து இப்போ வந்து விதவைகள் வந்து முன்னாடி வரக்கூடாது எதனால் நல்ல விஷயத்துக்கு போனால் முன்னாடி வரக்கூடாது ஏன்னால் ஒரு நல்ல சுபகாரியம் செய்யும் போது அவங்க வரக்கூடாது அவங்க வந்து இப்போது வந்து ஒருத்தவங்களுக்கு நலங்கு வைக்கறாங்கன்னா விதவைங்க இல்லை கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கவங்க இவங்கலாம் வந்து நலங்கு வைக்க கூடாது அப்படினா வந்து அந்த பொண்ணு நல்லா இருக்காது அந்த மாதிரி நிறைய மூடநம்பிக்கையலாம் இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்பவும் தவறான விஷயம் ஏன்னால் இதனால் வந்து அவங்க மனசு ரொம்பவே பாதிக்கப்படும் அவங்களும் என்னடா நம்மளை இப்படி சொல்கிறாங்களே அப்போ நம்ம அப்படி தான் சொல்லிட்டு அவங்களே அவங்கள அப்படியுமே நினச்சிப்பாங்க அதனால் வந்து இந்த மூடநம்பிக்கையெல்லாம் வந்து விட்டு ஒழிக்கனும் தான் என்னைய கேட்டால் சொல்லுவேன் படிச்சவங்களும் அப்படி தான் இருக்காங்க படிக்காதவங்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க அதனால் மூடநம்பிக்கையெல்லாம் பார்க்கக்கூடாது எல்லோரும் ஒன்று தான் எல்லா நேரம் நல்ல நேரம் எல்லாமே நல்லது தான் அப்படினு சொல்லிகிட்டு இருக்கணும்